பொதுவாக இந்த பின்னலா பின்னலாடை நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா அந்த பின்னல் முறைகளில் நிறைய யுக்திகளை கையாளலாம் அது எப்படின்னா அந்த நிறைய இந்த பட்டு புடவைகளில் இந்த ஜரிகைகளில் பார்த்தீங்க சொன்னால் நிறையா டிசைன்களை நம்ம கொண்டு வரலாம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் ம பெண்களை கவரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அதை செஞ்சோம் அப்படின்னா அந்த பட்டுப் புடவையோடய விற்பனை வந்து அதிகரிக்கும் ஏன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயன்படுத்தி அதில் அந்த தொழில்நுட்ப கட் கம்ப்யூட்டரில் அந்த டிசைன் போட்டு அந்த வடிவமைப்பை நம்ம வந்து பின்னலாடை நிறு மூலமாக பின்னல் மூலிமா நம்ம ஜரிகையுடைய ப பின்னலை நம்ம அந்த பட்டுப் புடவைகளை கொண்டு வரலாம் அதேபோல் இந்த ஸ்வெட்டர் அந்த பனி தொப்பி அப்படின்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனிக்கு போடக்கூடிய பனிவுடைய பேண்ட்டு அந்த அந்த உடைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பின்னல்கள் இது பண்ணலாம் ஏன்னால் தொப்பி தொப்பியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையா பின்னல் முடைகளை கொண்டு வந்து அதை பார்க்கறதுக்கு நிறைய சரியான ஒரு ஃபேஷன் முறையில் எல்லோரும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் அந்த தொப்பி அது இது பண்ணலாம் தொப்பிகளிலே பலவிதமாக இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இந்த தொப்பிகள் இருக்குது அதுபோல் நேப்பாளிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த தொப்பிகள் இருக்குது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நாகூர் அப்படிங்கிற இந்த இந்த ப பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணுவாங்க நம்ம திருப்பூரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் போட்டுக்கக்கூடிய அந்த தலைப்பாகை இந்த தலைப்பாகை தலைக்கு போட்டுக்கக்கூடிய இந்த தொப்பியில் பார்த்திங்கன்னா அந்த பின்னல் முறைகளெலாம் நிறையா வேலைப்பாடுகள் மிகுந்ததாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பிரசித்திப் பெற்றது பழமை வாய்ந்தது தொன்மை வாய்ந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை கவரக்கூடியதாக இருக்குது இதன் மூலம் வந்து அந்த தொப்பிகளுடைய விற்பனை அப்புறம் சொ சொட்டர்களுடைய விற்பனை ஜரிகை புடவைகளுடைய விற்பனை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் பின்னலாடை நிறுவனத்தில் பின்னல் முறையில் மற்றும் தையல் தொழில்நுட்பத்தில் புதிய தொழில்நுட்பத்த கொண்டு வர்ற வேண்டியது மிகவும் அவசியம் வாய்ந்த ஒரு விஷயம்